ஹலோ ஆ சொல்லுங்கள் மொபைல் ஷாப் தான்

போக்கோவில் நிறைய மாடல் இருக்கு இப்போ புதுசாக வந்துருக்கிறது வந்து போக்கோ எக்ஸ் ஃபை ப்ரோ வந்திருக்கு ஆ ப்ரைஸ் பதினேழுருவா வரும் ஃபை ஜி செல்லு எயிட் ஜிபி ரேமு ஒன் டொண்ட்டி எய்ட் இன்டர்னல் வரும் பேட்ரி பிக்கப்பு ஆறாயிரம் எம்ஏஹெச் வரும் மற்றபடி ப்ரைஸ் வந்து ஒரு பதினேழுருவா வரும் நியூ மாடல் ஆ ஆ நியூ மாடல் ஆ கேமரா குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கும் ஐம்பது எம்பி கேமரா குவாலிட்டி வரும் குவாலிட்டியான மொபைல் தான் நியூ மாடல் இன்னும் வேற எதுனா மாடல் நிறைய இருக்கு பாக்கிறீங்களா ஆ ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி பிக்கப் வரும் சார்ஜர் போட்டால் நல்லா யூஸ் ஆகும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வரும் இன்டர்னல் ஆ ஆஃபர் வரும்

டெம்பர் கிளாஸ்லாம் ஃப்ரீயாக வரும் ஒன் இயர் வாரண்ட்டி வருது ஒன் இயர் வாரண்ட்டி இருக்கு எதுனா ஆச்சுனா கூட வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம் மொபைல் ஆ ரிட்டன் பண்ணிக்கலாம் ம் சரி ஓகே மேம் தேங்க்யூ